நாங்கள் வந்து கடலக்கா செடி கடலக்கா கடலக்கா போட்டோமென்னா களை வெட்டுறதுக்கு ஆள்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நூற்றி ஐம்பரூவா கூலி எங்களுக்கு காலையில் ஏழு மணிக்கு போனால் காலையிலருந்து ஒம்பது மணிக்கு ஐம்பரூபா ஐம்ப பத்து மணிலருந்து க ஒரு மணி வரைக்கும் அப்போது ஒரு ஐம்பது நூறுரூபா ஆச்சு ஒரு மணிலேருந்து சாயந்தரம் மூணு மணி நாலு மணி வரைக்கும் வெட்டினா திருப்பி ஒரு ஐம்பது நூற்றி ஐம்பருபா அவங்களுக்கு காலைல சாப்பாடு மதிய சாப்பாடு சாயந்திர டைம்ல டீ கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு டீ ரெண்டு வேலை சாப்பாடு முன்னூற்றி ஐம்பருவா கூலி அவங்களுக்கு அது இல்லாத காலையில ஏழு மணிக்கு வந்து ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு போய்டுவாங்க அப்போது ஒரு வேலை அது வந்து நூற்றி இருபதுருபா கூலி அவங்களுக்கு எதனாலன்னா அவங்களுக்கு காலையில் சாப்பாடு இல்லாதவே வேலை செஞ்சிட்டு போறதால நூறுரூபா நூற்றி இருவதுருபா கூலி எப்படி வேலை செய்கிறாங்களோ அதை பொறுத்து கூலி வச்சு அதுக்கு போட்டு ரேட் போட்டு கொடுப்போம் நாங்கள் அதே மாதிரி கடலக்கா ப போட்டுட்டால் தண்ணி இல்லாததால் கடலக்கா வந்து கொத்தி எடுக்கிறத்தால அவங்களுக்கு பிடிங்கி அது செ எல்லாத்தையும் கும்பலாக அள்ளிப்போட்டு பறுச்சு கொடுத்தாலே அவங்களுக்கு ஒரு நாளுக்கு வந்து முந்நூறுபாய் கூலி காலையில் ஏழு ஒன்ப எட்டு மணிலருந்து சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் பறிக்குறதால அங்கேலாம் கடலக்கா கிள்ளி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி குத்துட்டு போகிறதுல அவங்களுக்கு வந்து முந்நூறுபா கூலி அவங்க சாப்பாடு மூணு வேளை சாப்பிடுற ரெண்டு வேளை சாப்பாடு காலைல சாப்பாடு மதிய சாப்பாடு அவங்களுக்கு போட்டு நாங்கள் சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு வேலை முடிச்சிட்டு போகும் போது அவங்களுக்கு ரெண்டு படி காய் இல்லை அப்படி இல்லைனா ஒன்றப்படி காய் கொடுத்து அனுப்பிச்சுடுவோம் ஆளுக்கு அதேமாதிரி அவங்களுக்கு வந்து அப்படி கடலக்கா எங்களுக்கு தேவைப்பட்றதால நாங்கள் நடுறதுக்கு காசு வாங்கிக்குவோம் எங்களுக்கு கடலக்கா எங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்படுது சொல்கிறத்தால அதனால வேணாம்னு சொல்லிருவாங்க சரி நீங்கள் எடுத்துங்க சொல்லிட்டு மானாவரிக் கடலக்கா போட்டால் காலையில போய் கடலக்காய் எடுத்துப்போட்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி வேலைலாம் வீட்டு வேலை முடிச்சிட்டு திரும்பிப் பத்து மணிக்குப் போய்ட்டு சாயந்தரம் ஏழு மணி ஏழர ஆறர வரைக்கும் பறிப்போம் அப்போது அவங்களுக்கு வந்து மரக்கா கணக்கு தான் கடலக்கா ஒரு நாளைக்கு பத்து மரக்கா போட்டால் ஏழு மரக்கால் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி கடலக்கா கொடுப்பாங்க நல்லா ஒரு நல்லா ஒரு அண்ணக்கூடை பெத்தியா கடலக்கா எடுத்துனு வருவேன் வீட்டுக்கு விவசாயம் வேலை செஞ்சிட்டு கடலக்கா எடுத்தாந்து வீட்டுக்கு வந்து அதுக்கு மேல்பட்டு வந்து வீட்டில் வந்து இருக்க வேலை செய்யணும் சாப்பாட்டு வேலை